இப்போ வந்து குடும்பத்தில் வந்து ஒருத்தங்களுக்கு காய்ச்சல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் கொடுப்போம் ஆனால் வந்து ரசம் சாதம் இட்லி அதாவது ஜை டைடஸ்ட்டிக் ஆகிற மாதிரி ஃபுட்ஸ் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுப்போம் அதே ஷுகர் ஃபேஷண்ட்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு வந்து ஷுகர் லெவல் கம்மியாக இருக்க மாதிரி கோதுமை தோசை இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நிறையா சமைச்சு தருவோம் அப்பறம் வந்து வயிற்றுப்போக்கு இருக்கிறவங்களுக்கா அப்படின்னா இருந்தால் நம்ம வந்து அதுதான் வந்து அவங்களுக்கு செரிமானம் ஆகிற மாதிரி எந்த ஃபுட்டாக இருந்தாலும் நமக்கு தருவோம் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அல்சர் ப்ராப்லம் இருந்தால் அவங்களுக்கு வந்து வயிறு வலி இதெல்லாம் தருவோம் வயிறு வலி இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு கல ஒரு வந்து ஓ அதாவது லெமன் லெமன் வந்து குடிக்க சொல்லலாம் வயிறு வலி சரியாகுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கலாம் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு கோல்டு இருந்தால் கோல்டுக்கு வந்து கசாயம் தரலாம் தைலம் பூசலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்குது அப்புறம் வந்து இப்போ ஒருத்தங்களுக்கு தலைவலினா அவங்களுக்கு வந்து தைலம் பூசி விடலாம் அதே மாதிரி தோ எப்படி சொல்கிறது கசாயம் குடிக்கலாம் சளியாக சளி இப்போ வந்து அவங்களுக்கு வந்து சளி இருந்துச்சின்னால் துளசி சாப்பிட சொல்லலாம் துளசி இதெல்லாம் சாப்பிட்டா வந்து சரியாகுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு சீக்கிரம் சரியாகும் வயிற்றுப்போக்கு இருக்கலாம்